ஹலோ அம்மு நான் செல்வி பேசுறேண்டி நீ எப்படி இருக்கிறே நான் நல்லா இருக்கேன் உன் குழந்தைக்கி பேங்க் அக்கௌண்டு ஓப்பன் பண்ணனுன்னு சொன்னேல்லை அதுக்கு முடிஞ்சா உன் குழந்தையோட பர்த் சர்ட்டிஃபிகேட் சரியாக பதிவு பண்ணி இருக்கியான்னு அந்த வெப்சைட்லையோ முடிஞ்சால் நேரில் அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு உன் பேர் உன் குழந்த பேரை சொல்லி சரிபார்த்துக்கோ இன்னும் ஏதாவது உனக்கு சிரமம் இருந்தால் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணு நான் என்ன பண்ணனுன்னு சொல்றேண்டி வைக்கறேண்டி